எங்கள் கலாச்சாரத்தில் பூஜைக்குரிய வேலைகள் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ இனிமேல் வருங்காலத்தில் என்ன பண்ணுறாங்கனு தெரியாது இப்போ நாங்கள் அதை எந்த குறையும் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கோம் சிலரெலாம் அந்த பொருளாதார அது இல்லாததினால வெளியே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா படிக்கிறாங்க அதில் ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக போய்ட்டு அதிலயும் சிலர் வந்து நெலமை அது சம்மந்தமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எங்கள் இதில் கொஞ்சம் பேரெலாம் எடுத்துக்கிறாங்க நாங்கள் பார்த்து எடுக்கிறதுனா அந்த ஐதிகமாக இருக்கணுங்கிறதுதான் நம்ம குறிக்கோள் பூஜைக்குரியத கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னால் ஏன்னால் வருங்காலத்தில் வர்ற கொழந்தைகளுக்கு தான் அதெல்லாம் என்ன பண்ணுறதுனு தெரியாமல் இருக்குது நாங்கள் எதை செய்கிற வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுக்கான வாய்ப்புகளை இப்போவே சில கொழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கையில சிலர் லக ஆர்வமாக செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க சொல்றதை கேட்டுக்கிறாங்க சில நான் படிச்சுட்டு அப்படி போகிறேன் இப்படி போகிறேங்கிறதுனாலையும் இந்த பூஜை சமாச்சாரமே அதுக்குண்டான படிப்பு படிக்கிறேங்கிறாங்க அதுவும் நல்லதுதான் அந்த மாதிரி உள்ள வாய்ப்புகள் இருந்ததுனா அதுவும் நல்லது தான் அதுக்குண்டான ஏதோ அதுங்களுக்கும் இப்போ இந்த பள்ளிகளில் சேர்ந்து குருகுலமாட்டிருக்குறதுலையே சில இடங்கள் இருக்குது அங்கே வந்து போய் அந்தந்த டையத்துக்கு போகிறது போ கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடறாங்க ரெண்டு மணி ஒரு மணிநேரம் கணக்கில் நாங்கள் வந்து இதை சொல்லி கொண்டு குழந்தைங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து நம்ம மாறக்கூடாது அதே மாதிரி உங்கள் கொழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கொழந்தைகள் விளையாட்டாகதான் இருக்கும் இருந்தாலும் பூஜை அப்படிங்கைல ஆரம்ப சாமிங்கல ந நல்லவிதமாக வந்து சாமி கும்பிட்றதுக்கான என்னென்னதான் செய்யணும் இதை இப்படிதான் செய்யணும்னு சொன்னால் அதை கடைபிடிச்சிக்கிறாங்க கூட ஹெல்ப்பும் சில நேரம் கொழந்தைக வந்து கொஞ்சம் பெரிய கொழந்தைகள்னா ஓ இப்படி கூடனா அடுத்து என்ன கூ நமக்கு தேவையோ அதை செய்கிறாங்க அதை செய்யும் போது நமக்கு ரொம்ப போயிடுது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையை சொல்லி கொடுக்கையில நீட்டாக கொழந்தையும் கேட்டுக்குது மேற்கொண்டு வருங்கால குழந்தைக இது பண்ணிணாங்கனா ரொம்ப சந்தோஷம் இது நலிவடையாமல் நல்லவிதமாக இருக்கும் இப்போ இருக்கிற கொழந்தைக ஏதோ கேட்டுக்கிறாங்க இனி வருங்கால குழந்தைகளை இதை எப்படி சமாளிக்கிறதுனு நாங்கள் கவலையில் இருக்கோம் இருந்தாலும் சொல்லிக் கொடுத்து கேட்டுக்கோ பத்தில் இந்த ரெண்டு பேர் கேட்கலைனாலும் கஷ்டந்தான் எட்டு பேர் கேட்டால் சந்தோஷப்பட்லாம் அது வலி இல்லாமல் இருக்குது